ஆமாங்க நீங்கள் யார் பேசுவது ஆ சொல்லுப்பா ம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இயற்கை வைத்தியமே பண்ணுப்பா நீ வந்துட்டு இந்த வெள்ளரி காயெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் முகத்தில் அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை கத்தாழை ஜெல்லெல்லாம் வந்துட்டு முகத்தில் அப்ளே பண்ணிப் பாருங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாசிப்பயிறு அதெல்லாம் அரைச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு மீறி ஏதாவது நிறையா ப்ராப்லம்ஸ் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்களா இன்னும் இல்லாட்டி நீங்கள் மறுபடி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாசிப்பயிறெலாம் கொஞ்சம் அரைச்சு அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபேஸ்ஸு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதா முகப்பரு இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு வேணால் எங்கள் கிளினிக்கு வாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்றேங்க சரிங்க ரொம்ப தேங்ஸ்ங்க